நம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து என்ன முக்கிய விவசாய பொருட்கள் அப்படினா ஃபர்ஸ்ட்டு வந்து நெல்தான் நெல் நம்ம நெல் விளைய வைப்பாங்க ஏனால் மக்கள் அனைவரும் வந்து கிராமத்து இதில் இருக்கறனால எல்லோருமே அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நெல் விளைவிச்சி அவங்கவுங்க சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் நிறையா வந்து கால்நடைகள் வளர்ப்பாங்க இதுவும் கிராமத்து வரும் கால்நடைகள் நிறையா வளர்க்கறாங்க விவசாயம் தனக்கு தான் தான் எல்லார் வீட்டிலையும் விவசாயம் பண்ணி அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்ற உணவு பொருட்களை அவங்கவுங்களே விளைவிச்சு சாப்பிட்டுக்குவாங்க நீர்ப்பாசனம் எப்படி பண்றாங்கன்னா இப்போது வந்து மழைப்பெய்யுது அப்படினா மழையை வந்து கம்மாய்கள்லையும் குளங்கள்லையும் சேகரிச்சிக்கிட்டு முன்னாடி மாதிரி அடிக்கடி மழைப்பெய்யுறது இல்லை பருவமழை பொய்த்து போயிடுறது அப்படினால பெய்யுற டைமில் வந்து மழைகளை வந்து கம்மாய்களில் குளங்களில் ஏரிகளில் சேகரித்து வெச்சுட்டு விவசாயங்களுக்கு வந்து நீர்ப்பாசன முறைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க தொழில்நுட்பங்களில் என்ன இது பண்ணிக்கிறாங்கன்னா போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க நிறையா மிஷின்ஸும் மிஷினரி வந்து கண்டுப்புடிச்சு யூஸ் பண்ணுறாங்க பயிர்கள் டிஃப்ரெண்டாக கவுனி கவுனி அரிசி பயிர்கள் இடைக்கால பயிர்கள்னு சொல்லிட்டு உளுந்து கடலை இந்தமாதிரியெல்லாம் போட்டு நம்மளோடய மண்ணோடய வளத்தை வந்து பெருக்கிறாங்க